பெண்கள் வந்து முன்னே முன் முன்னேறணும் எப்படி சொன்னால் ஆண்களுடைய வருமானத்தையே பார்க்கக் கூடாது சொல்லிட்டு கவுர்மெண்ட்லிருந்து இப்போ இலவசமாக தையல் வந்து கல் சொல்லிக்கொடுத்து தையல் மிஷினும் கொடுக்குறாங்க அது வந்து சில பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறாமல் அது எப்படி இருந்தாங்கன்னே தெரியாமலும் இருக்காங்க அதனால் வந்து பெண்களுக்கு வந்து கவுன்மெண்ட்லேயும் ஃப்ரியாக ஃப்ரி எது ஒரு பைசாக் கூட செலவு இல்லாமையே அப்ளை பண்ணாவே கவுர்மெண்ட்டில் தராங்க மிஷினு அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு பயனடையலாம் ஏன்னால் இது இதுக்கு முன்னே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அது எப்படி என்னென்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு நீங்களும் வாங்குங்க நானும் வாங்கிறேன் நான் போய்விட்டு வாங்கினேன் ரொம்ப எனக்கு ஒ எங்கள் வீட்டில் மிசின் வாங்கவே காசு இல்லை அப்புறம் இதேமாரி எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க அப்புறம் நான் போய்விட்டு வாங்கி அதை வைச்சு மாதம் இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரர் நான் முன்னூறுரூபா சம்பாரித்தா நான் ஐந்நூறுரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு கூட அதில் வ வருமானம் இருக்குது மிஷினு இந்த கவுர்மெண்ட்டில் மிசினு யார் இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் ரூபா இல்லாது மிசினு வாங்க முடியாது ஆனால் கவுர்மெண்ட்டில் வந்து நமக்கு ஃப்ரியாகவே கொடுக்குறாங்க ஃப்ரியாக கொடுக்குறாங்கன்னா சும்மா எல்லாேருக்கும் கொடுத்துற மாட்டாங்க அதுக்குன்னு தகுந்த சர்டிவிக்கேட் இருந்தால் மட்டும்தான் தையல் மிஷின் நம்ம கவுர்மெண்ட்டில் வாங்க முடியும்